இப்போ கா காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா தமிழ்மொழி கலாச்சாரத்தையே மாற்றும்படியா இப்போது மாடன்னு சொல்ங்கிற பேரில் நிறையா மாற்றம் நிறையா ஏற்பட்டிருக்கு உதாரணத்துக்கு கல்யாண நிகழ்ச்சிகள் பார்த்தீங்கன்னா கல தமிழ்க் கலாச்சாரத்தில் முதல்ல உறவினர்கள் எல்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துட்டு ஒரு அந்த ஒரு வாரமே ஃபுல்லாக கோலாகலமாக இருக்கும் இப்போது மாடன்கிற பேரில் பார்த்தீங்கன்னா இந்த மண்டபத்தை மட்டும் ஒன்று புக் பண்ணி வச்சிக்கிட்டு ட்ரோவன் ஷாட்டு ஃபோட்டோ ஷூட்டு அந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டு உறவினர்கள் எல்லாம் க கவனிக்காத மாதிரி சா சாப்பாடு மட்டும் போட்டு தாட்டி விட்டுட்றாங்க ஆனால் பா பழைய இது பழைய கலாச்சாரம் நம்மளோடய பாரம்பரிய கலாச்சாரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு உறவினர்களையும் நல்லா உபசரித்து நல்லா வரவேற்கும்படியா பார்த்துட்டு அப்படி தான் வச்சிருந்தாங்க அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டு கோயிலில் நடத்துவாங்க கோயிலில் நல்லா மங்களகரமாக நடக்கும் நிறைய நிகழ்ச்சி வெளையாட்டு நிகழ்ச்சி எல்லாம் பண்ணுவாங்க குழந்தைகள் எல்லாம் ஜாலியாக இருக்கும் ஆனால் இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா மாடன்கிற பேரில் எல்லாம் மாறிடுத்து ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருத்து அதுவும் இல்லாமல் நிறைய உறவினர்கள் கலந்துக்கிறதுவும் இல்லை அந்த இந் அந்தச் சாக்கு இந்தச் சாக்குன்னு சொல்லிட்டு விட்டுட்றாங்க அதே மாரி பார்த்தீங்கன்னா இப்போ மொழிலேயும் நிறையா மாற்றம் ஏற்பட்டிருக்குது வட மற்ற மொழிம்புக் மொழிக்காரங்கள் வந்துட்டு அது அவங்களோட கல்ச் அவங்களோட கலாச்சாரத்தை உள்ளே பழக்கிட்டு இப்போது அண்ணேங்கற பே இடத்துல ப்ரோனு கூப்பிட்றது அப்பறம் போயிட்டு வரேன் வா மறுபடியும் வரேன் அப்படிங்கிற இடத்துல வரேன் தல அந்த மாதிரி கொஞ்சம் இழிவான சொற்கள் எல்லாம் யூஸ் பண்றாங்க அது வந்து ஒரு சிலருக்கு ஏத்துக்கரும்படியாக இருக்குது ஒரு சிலருக்கு ஏத்துக்காதபடியாக இருக்குது அதாவது அவங்களுக்கு தெரியாத ஒருத்தவங்கள் தான் ஏற்றுக்காத மாதிரியா இருக்குது பயன்படுத்துகிற இடத்த பொறுத்து அது இருக்குங்கிற மாதிரியே புரிஞ்சுக்க மாட்டேகிறாங்க எல்லோரும் எல்லாத்துக்கும் புரிஞ்சிக்குறபடியாக இல்லை அப்பறம் மாமாங்கிற இடத்துலாம் இப்போ மாமேங்கிற மாதிரி கூப்பிட்டுக்குறாங்க இப்போது அதை ஏத்துக்கிற மாதிரியும் இரு இருக்காது உ உண்மையான மாமாங்கிறதுக்கு முறையே மாற்றும் அந்த மாதிரி தான் நிறையா இப்போது மாறி இருக்குது